இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு இருபது நாலு ரெண்டாயிரத்தி பத்து பதினைஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி